டெங்கு காய்ச்சல் மலேரியா அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் நிறைய பண்ணிகிட்டு வராங்க நிறைய ப்ரிகாஷன்ஸும் பண்ணுறாங்க வந்த பின் காப்பதும் பண்ணுறாங்க வருமுன் காப்பதும் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலயா போய்ட்டு தண்ணி தேங்கக்கூடாதுகிற விஷயங்களையும் செய்துகிட்டு வராங்க அதுக்கு தனித்தனியாக நிர்வாக பணிக்கு தனித்தனி ஆட்களை நியமிச்சு செய்துட்டு வராங்க அது அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி சொ சொந்த சுகாதாரமாக எப்படி இருக்கணும் நமக்கு ஹெல்த் நல்லா எப்படி வச்சுக்கணுகிற மாதிரி டேப்லெட்டும் கொடுத்துட்டு வராங்க இயற்கையாகவும் என்ன மாதிரி நான் வீட்டில் வந்து நம்ம உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிகிறதையும் நம்ம பரிந்துரைக்கிறாங்க அதுக்கு தனியாகவும் சிஸ்டர்ஸும் டாக்டர்ஸும் தனித்தனியாக கேம்ப் அமைச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அது மாதிரி பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் நல்லா செய்து கொள் செய்துகிட்டு வராங்க அதை வந்து அதோட பலன்களையும் பார்த்துக்கிட்டு வர்கிறோம் தேங்க தண்ணி தேங்காத மெயினாக வந்து வீட்டு சுற்றுசூழலில் வந்து தண்ணி தேங்காத வளம் வடிகால் அமைத்தோ எப்படி செய்யணும் வீட்டு உள்ளார இருக்க வேஸ்ட்டான பாத்திரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிகிற மாதிரி கவர்ன்மெண்ட் வந்து இதெலாம் செய்தால் இதெல்லாம் வரும் அப்படின்றதை டூ அண்ட் டூநாட்ஸ் சொல்லிக்கிட்டு வராங்க